இப்போது எங்கள்கிட்ட வந்து எல்பிஜி சிலிண்டர் அந்த கேஸ் கனெக்ஷன் தான் இருக்குது ஃபஸ்ட்டில் தான் வந்து இந்த விறகு வச்சு பயன்படுத்துகிற டைமில் அந்த டைமில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இப்போ அப்போது இதில் இதிலக்கி என்ன ஒரு இது அப்படின்னா எல்பிஜியில் இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ப வந்து அதோட அந்த இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கிறோம் அது நம்மளுக்கு எவ்வளோவுக்கு அதிகமாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறோம் ஆனால் அப்போ விறகுகிறப்ப அந்த மாதிரிலாம் இருக்காது அதுவும் இல்லாமல் அதில் ஏற்படுற அந்த புகை அதெலாம் வந்து ரொம்ப கண் எரிச்சலாக இருக்கும் அது ஒரு சமைச்சி முடிக்கிறதுகிறது ஒரு பெரிய டாஸ்க்கு மாதிரி இருக்கும் இப்போ எது செய்யனாலும் ஒரு இப்போ ஆஃபீஸ் கோயிங்காக இருக்காங்க அப்படின்னா கூட அந்த டைமில் அவங்க வந்து இந்த விறகு வச்சு அதை பற்ற வைக்கிறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆகிரும் அதே மாதிரி ஒரு ஒரு வேலைகளுமே டக்குன்னு அவங்களால் செய்ய முடியாது சமைக்கிறதுகிறது ஒரு பயமாக இருந்த காலம்தான் விறகுகளை பயன்படுத்தின அந்த காலம்னு சொல்லலாம் இன்னொன்று அப்புறம் எல்லாமே இப்போது நிறையான்னு யோசிக்கிற இடத்துல இல்லை இது வேணாம் அது வேணான்னு நம்மளுடைய எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிரும் ஆனால் இப்போ எல்பிஜின்ருக்கிறதுனாலதான் எல்லாமே டக்கு டக்குன்னு நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்ற ஒரு இது ஃபீலில் வந்து சமைக்கிறதுகிறது தனியாக ஒரு வேலை அப்படின்ற மாதிரி இருக்கா இருக்காததுக்கு காரணம் அது வந்து நல்ல ஒரு இப்போ க நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக மாடினேட் பண்ணியிருக்குறதுனால அது வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குது நம்மளுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஈஸியாக இருந்தால்தான் அது வந்து நம்மளுக்கு பிடிக்கும் ஸோ அதனாலதான் விறகையே ரீபிளேஸ் பண்ணுற அளவுக்கு எல்பிஜி வந்து இந்த ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுக்கு காரணம் வந்து அது வந்து நம்மளுக்கு எந்த விதத்திலேயும் கஷ்டத்தை கொடுக்கல இந் அதனால வந்து எல்பிஜி பயன்படுத்துகிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது விறகு பயன்படுத்துகிற காலத்தில் அப்படினா நம்ம எந்த வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் நம்ம அதை ஆன் டைமுக்குகிறது கரெக்டாக போக முடியாது ஸோ அப்போ எல்லாமே லேட் ஆகும் ஏன்னால் அதில் வந்து இப்போ இந்த டைம் இந்த ஸ்பீடில் அது எறியணும் அப்படின்றதலாம் நம்மளோட கையில் இல்லை அப்போ அந்த காற்று மழை இன்னும் மழை காலத்துலெலாம் சு சுத்தமாக சொல்லவே வேணாம் அப்பெல்லாம் வந்து இப்போ விறகுலாம் நனைஞ்சிருச்சி அப்படின்னா அது எறிய வைக்கிறது அப்படின்றதலாம் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அது முதலில் வெயிலில் காயணும் அப்படி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இதில் அப்படி கிடையாதில்ல கேஸை பிடிச்சிருக்க ஒரு சிலிண்டரில் நம்ம பற்ற வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப அது ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்